ஆ ஆமாம் சார் வெஜிடபுள் சார் சொல்லுங்கள் சார் சார் டேட் என்ன சார் ம்ம் ஓகே சார் ம் ஓகே சார் கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன சார் தேவை ஆ சார் சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ம் ஓகே சார் ம்ம் ஓகே சார் ரேட்டெலாம் சார் இங்கே மற்ற இடத்துல வாங்குகிறத விட இங்கே பெஸ்ட்டாகவே இருக்கும் சார் நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்குகிறத ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கம்மியாக தான் சார் நாங்கள் மொத்தமாக வாங்குகிறப்போ கொடுப்போம் சார் எங்கள் கிட்ட வந்து இந்த ஹைப்ரேடு காய் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார் நம்ம எப்போவுமே தோட்டத்தில் இருந்து விவசாயிங்ககிட்ட இருந்து ஸ்ட்ரெய்ட்டாக வாங்குகிறது ம் அதுவும் நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எந்த காய் வருதோ அந்த லோடு மட்டும் தான் சார் இறக்குவோம் மொத் மொத்தமாக கொடுக்குறோன்னு அந்த பழைய காய் கொடுத்து காசு வாங்குகிற மாதிரி இருந்தால் இவ்வளோ நாள் தொழில் பண்ணி முப்பது வருஷமாக தொழில் பண்ணுறோம் அது பண்ணிட்டிருக்க முடியாது சார் அதனால் நீங்கள் பொருளோடய க்வாலிட்டியும் தரத்தைப் பற்றி யோசிக்காதிங்க ஒரு பத்து இருபது மிச்சம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கல்யாணத்துக்கு வந்து போகிறாங்கன்னா அதுக்குத் தகுந்த மாதிரி அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கணுல்ல சார் அதுக்கு சாப்பாடு தானே முக்கியம் நீங்கள் அதெல்லாம் பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க சார் ஆர்ட்ரு மட்டும் கொடுங்க நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே டெலி வீட்டுக்குனாலும் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறோம் மண்டபம் சொன்னீங்கனாலும் அங்கேயும் டெலிவரி பண் பண்ணிடுறோம் சார் நீங்கள் அட் அட்வான்ஸாக இப்போ ஒரு ஆயர ருபா ரெண்டாயர ருபா கொடுத்தீங்கன்னா போதும் சார் எல்லாமே பொறுத்து தான் சார் இருக்குது நீங்கள் நேரில் வந்து காய்கறியை வாங்கிப் பாருங்கள் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு போங்க வீட்டில் சமைத்துப் பாருங்கள் காய்கறியோடய சுத்தத்தையும் தரத்தையும் பொறுத்து நீங்கள் ஆர்ட்ரு அதுக்கப்பறம் ஆர்ட்ரு கொடுங்க எந்தக் கடைக்காரனும் இப்படில்லாம் சொல்ல சொல்ல மாட்டான் பொருளை எப்போடா விற்போம் அப்படின்னு இருப்பாங்க அப்படி நம்ம அப்படி இல்லை சார் நமக்கு வந்து தொழிலு ரொம்ப நாள் நடக்கணும் ஆ ஓகே சார் நீங்கள் நேரில் வாங்க சார் பேசிக்கலாம் சார் ஓகே சார் தேங்க் யூ